நான் வந்து இங்கே கம்பனியில் வேலை பார்க்கும் போது எங்கள் கூட ஒருத்தர் எங்கள் மேனஜர் ஒருத்தர் இருப்பார் அவர் கொஞ்சம் சிடு சிடுன்னு பேசுவார் அவர் சிடு சிடுன்றதை விட ஒரு ஒரு நேரம் கொஞ்சம் கோபப்பட்டும் பேசுவார் ஆனால் உண்மையை சொல்லணும்னா நல்லவர் அவர் வந்து எங்களுக்கு வேலைக்கெலாம் நிறைய உதவி செஞ்சு செய்வார் ஆனால் அவர் சொல்லி கொடுத்தத சரியாக செய்யலை அப்படின்னா எல்லாேருக்கும் கோபம் வர தான் ஆனால் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் அவர் கூட வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேசுவதுக்கு கம்மியுனிகேசனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நாங்கள் ஏதாவது கேட்க போனால் அதுக்குள்ளே அவரா ஒன்றை புரிஞ்சுட்டு அவராக திட்ட ஆரமிச்சுருவாரு எங்களுக்குன்னு இல்லை எனக்குன்னு இல்லை எங்கள் கூட வேலை செய்கிற நிறைய பேருக்கு இந்த பிரச்சின இருந்தது அவர் கிட்டே பேசுவதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அவர் ஒன்றும் மோசமானவரென்னு சொல்லிட முடியாது அவர் கூட வந்து ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கூட நாங்கள் நல்லா பேச ஆரமித்தோம் லன்ச் டைமில் போயிட்டு அவர் கூட உக்காந்து பேசுவது ஃபர்ஸ்ட் அவர் பெருசாக எங்கள் கிட்டே பேசலை ஒன்றும் பண்ணல நாங்களாக பேசி பேசி பேசி அப்றம் ஓரளவுக்கு எங்க கூட ஃபிரென்டலியாக ஆக ஆரமிச்சுட்டாரு அவர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருந்துது